ஹலோ எஸ் கம்மின் உள்ளே வாங்க ப்ளீஸ் உட்காருங்க

நீங்கள் இந்த ஆஃபீஸ்சில் தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்குறீங்க உங்களுக்காக ஒன்றும் இல்லை இப்போ வந்து நீங்கள் இது வரைக்கும் ஒரு டென் இயர்ஸ்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறீங்க உங்களோடய லாஸ்ட் இயர் பர்ஃபாமென்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே குட் நல்லாதான் இருந்துச்சு உங்களோடய செல்ஃப் இண்டர்வியூ கொஞ்சம் சொல்லுங்க நீங்கள் எப்போ வந்து ஜாயின் பண்ணீங்க நீங்கள் எப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்குறிங்க அப்படிங்கறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஓகே

வெரி குட் அப்படிதான் இருக்கணும் யாருகிட்டயுமே போய்விட்டு ஹார்ஷாக பேசிவிட பேசக்கூடாது எல்லாேர்ட்டயுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே பேசுனால் பேசுனால்தான் நல்லது ரொம்ப இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம யார்கிட்டயுமே ஹார்ஷாக போய் பேச முடியாது நீங்கள் அது அந்த விஷயத்தில் பார்க்கும்போது நீங்கள் நல்லாவே பெர்ஃபாமென்ஸ் பார்த்துருக்கறேன் உங்களோடய அட்டனன்ஸ் பெர்ஃபாமென்ஸ்ஸும் ரொம்ப நல்லாவே இருக்குது ஏன் உங்களுக்குன்னு அந்த பெர்சனல் லீவ் அதெலாம் நீங்கள் ஏன் எடுத்துக்கவே இல்லை ஓகே ஓகே அந்தமாதிரி டைம் பஞ்ச்சுவாலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ டென் ஓ க்ளாக் ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படின்னாலே நீங்கள் கரெக்டாக அந்த நைன் ஃபிஃப்டி ஃபைவ் இல்லை ந டென் ஓ க்ளாக் கரெக்டாக ஷார்ப்பாக வந்துடுறீங்க அது எப்படி உங்களால் முடியுது ஓகே இப்படியே இருக்கிறதுதான் ஓகே இப்படியே இருக்கிறதுதான் ரொம்ப நல்லது ஏன்னால் அடுத்து இந்த ஒரு கம்பெனி வந்து ரொம்ப சின்ன கம்பெனியாகதான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் பார்க்கறப்ப ஒரு கொஞ்சம் பேரை அஞ்சு ஆறு பேரை வச்சுதான் இந்த கம்பெனியே ஸ்டார்ட் பண்ணிணாங்க கரெக்டான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற பேர்சன் வந்து ஒரு கம்பெனி இந்தளவுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படிங்கம்போது உங் உங்களை மாதிரி சில ஆளுங்களால்தான் இந்தளவுக்கு கம்பெனி ரன் ஆகிட்டிருக்கு சரிங்களா நீங்கள் இப்படியே இருக்கிறதுதான் ரொம்ப நல்லது நீங்கள்தான் இன்னும் நாலு ப பசங்களுக்கு நாலு பேருக்கு உங்களால் ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள்தான் இருக்கணும் நீங்கள் இப்படியே இருக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் இந்த ஆட்டிடியூட்டிலே இருந்தீங்கன்னாலே நெக்ஸ்ட் மந்த் இன்க்ரீமெண்ட்டுக்கும் நாங்கள் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ண முடியும் ஓகே ஓகே அறிவழகன் நீங்கள் போகலாம் ஆ ஓகே தேங்க்ஸ்